பேருந்து பேருந்து அப்படின்னா இங்கிலீஸில் வந்துட்டு பஸ்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து பேருந்துன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து பேருந்துன்னு சொன்னால் பேருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்குது பஸ்னு சொன்னால் ஏ படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் பஸ்ஸுனு சொன்னால் மட்டும்தான் தெரியவு தெரியுது அப்படி இருக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு பஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி முன்னாடி காலத்தில் பஸ் வசதி இல்லாத அப்போலாம் மாட்டு வண்டி யூஸ் பண்ணிணாங்க அதுக்கு அப்பறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி சைக்கிள் யூஸ் பண்ணிணாங்க இப்போ வந்துட்டு மேக்சிமம் பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஃப்ளைட்டில் ட்ரெயினில் போகிறது விட பஸ்ஸில் டிராவல் பண்ணுறவுங்க டிராவல் பண்ணுற மக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க இப்போது பஸ் வந்துட்டு எதில் ஓடுது அப்படின்னா இப்போது டூவீலர்ஸ் சைக்கிள்ளு சாரி சைக்கிள் பைக்கு டூவீலர்ஸ் மோட்ர் பைக் மோட்ரு பைக் அந்த மாதிரி இருந்துச்சுனா அதெலாம் வந்துட்டு பெட்ரோலில் ஓடும் அது வந்து மைலேஜ் மைலேஜ் வந்துட்டு அதிகமாக கொடுக்கும் அதாவது ஒரு கிலோமீட்ரு ஒரு ஒரு லிட்டரு பெட்ரோல் போட்டோம்னா அம்பது கிலோமீட்ரு நாற்பது கிலோமீட்ரு அந்த மாதிரி மைலேஜ் கொடுக்கும் இப்போ பஸ்ஸுங்கும் போது அது வந்துட்டு ஹெவி லோடு ஏற்றிட்டு போகிறதால அதில் வந்துட்டு பெட்ரோல் போட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம நம்ம எதிர்பாக்கிற அளவுக்கு மைலேஜ் கொடுக்காது ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்காது அதனால் வந்துட்டு ஃபோர்வீலர் மேக்சிமம் ஃபோர்வீலர் எல்லாம் வந்துட்டு டீசல் தான் யூஸ் பண்ணுவாங்க டீசலில் வந்துட்டு மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் அதனால் பே பேருந்தில் பஸ்ஸில் வந்துட்டு டீசல் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டோமேன் எடுத்துகிட்டோன்னா பஸ்லேயே நிறைய பிரைவேட் பஸ் மினி பஸ் ஸ்பேர் பஸ் அந்த மாதிரி நிறைய பஸ் வெரைட்டி ந டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒவ்வொரு பேர் வச்சி இருக்காங்க இப்போது பிரைவேட் பஸுனு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பாட்டு கேட்டுட்டு போகலாம் ஜாலியாக போகலாம் சீட்டுலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அதே பிரைவேட்டு கவுர்மெண்ட் பஸ்னா பாட்டு போட மாட்டாங்க கட கடன்னு போகும் மெதுவாக போகும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது இப்போது அதில் வந்து எல்லாம் பஸ்லேயும் டிரைவர் ஒருத்தர் இருப்பாங்க கண்டக்டர் ஒருத்தர் இருப்பாங்க டிரைவர் சீட்டு டிரைவருக்கு வந்து எந்த பிலேஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்து டிரைவர் உட்காந்து பஸ் ஓட்டுவாங்க டிரைவர் சீட்டும் வந்துட்டு பிரைவேட் பஸ்ஸில் வேற மாதிரி இருக்கும் கவுர்மெண்ட் பஸ்ஸில் வேற மாதிரி இருக்கும் அப்பறம் ஜன்னல் ஜன்னல் வந்துட்டு கவுர்மெண்ட் பஸ்லலாம் முன்னாடி பின்னாடி இழுத்து தள்ளி மூடுகிற மாதிரி இருக்கும் திறக்குற மாதிரி இருக்கும் அதே பிரைவே கவுர்மெண்ட் பஸ்ஸில் மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இரு அந்த மாதிரியும் இருக்கு முன்னாடி பின்னாடி இழுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்பறம் நாங்கள் வந்துட்டு நாங்கள் மேக்சிமம் டிராவல் பண்ணுறது பஸ்ஸில் தான் டிராவல் பண்ணுவோம் னுறைய பிலேஸ்க்கு பஸ்ஸில் தான் போயிருக்கோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு சேலம் போகணுன்னாலோ இல்லை ஈரோடு திருச்சி அந்த மாதிரி எங்கேயாவுது போகணுன்னா கூட பஸ்ஸில் தான் டிராவல் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் பஸ்ஸில் தான் டிராவல் பண்ணியிருக்கோம்